தக்காளி பூச்செடி ரோஸு மல்லி மற்ற விவசாயிகள்லாம் பண்ணுறோம் எல்லாம் செடியெல்லாம் க்ளீனாக பண்ணி க்ளீனாக நாற்று நடணும் விவசாயம் பண்ணும் அதுக்கு ஒரம் பூச்சி மருந்து மத்தை வகைகள் எல்லாம் போடணும் போட்டு அதுக்கு உத்துணவு செஞ்சு விவசாயிகளுக்கு வருமானோ தரணும் நல்லா ம்